இப்போ எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊரில் ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்துல வந்து மீன் வந்து சின்ன சின்ன மீன் நிறையா மீன் இருக்குது எங்கள் அப்பாவோடு நான் மீன் பிடிக்க போவேன் வலை கொண்டு வருவார் எங்கள் அப்பா கொண்டு வந்தார்னால் நானும் கூட போய் அந்த குளத்துல அந்த வலையை விட்டு எங்கள் அப்பாக்கூட மீன் புடிச்சு நிறையா மீன் கொண்டு வருவோம் கொண்டு வந்து ஊருக்குள்ளே கொண்டாந்து எல்லார்த்துக்கும் ஒவ்வொரு படி ஒவ்வொரு படியாக நாங்கள் அளந்து கொடுப்போம் அதே ஒரு வியாபாரம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் அப்போ வந்து இந்த மாரி வலை நாங்களே தச்சு பண்ணி அப்புறம் தான் நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கே போவோம் ஆனால் இப்போதெல்லாம் அதெலாம் யாரும் செய்யறது இல்லை இப்போ கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போகிறாங்கன்னா அவங்க போட்டு கொண்டு வராங்க அதுக்கு பெரிசு வலையெல்லாம் பெரிசு பெரிசா கொண்டு வராங்க மீனும் பெரிசு பெரிசா பிடுச்சிட்டு வராங்க அப்போ வந்து மண்புழுவை போட்டு நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு போவோம் ஆனால் இப்போதெல்லாம் அந்த இதெல்லாம் இல்லை எல்லாம் மருந்து கடையிலையே வாங்கி போட்டு அதுக்கு தீவனம் போட்டு எல்லாம் மீனெல்லாம் பிடுச்சிக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க நாங்கள் வந்து அப்போதெலாம் மீன் பிடிக்க போகலை எங்கள் அப்பாவாகவே வலையே அது அவரே பண்ணுவார் பண்ண பிற்பாடு நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் தான் அந்த குளத்துல போய் மீன் பிடுச்சி கொண்டாந்து நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டுருந்தோம்